தமிழ்நாட்டில் உள்ளூர் கலை மற்றும் கைவினை கலைகள் ஈடுபடுதுக்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுலேயே மெயினாக வந்து கலைக் கல்லூரிகளுக்கான காலேஜுன்னு சொல்லிட்டுமே ஒன்று வச்சுருக்காங்க அது எங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கு மோஸ்ட்லி அது இசை நடனம் இல்லை இந்த சிலம்பாட்டம் இந்த மாதிரியான கல்ச்சுரல்ஸ் இது இது பேஸ் பண்ணியே ஒரு காலேஜே இருக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே ஒரு காலேஜ் இருக்கும் அதில் செட் ஆஃப் கல்ச்சுரல்ஸ்னு தனியாக ஒரு பீரியட் இருக்கும் அவ்ளோதான் இது ஆனால் மற்றபடி காலேஜுன்னு தனியாகவே வச்சு நடத்த மாட்டாங்க கலைக்கல்லூரிக்கான காலேஜ்ன்னு சொல்லி மோஸ்டாக எல்லா ஒருவொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே தனித்தனியாக இது கலைக்கல்லூரின்னு சொல்லிவிட்டு அவ்ளோவாக இருக்காது ஒரு காலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பீரியடுக்கு மட்டு தான் நடன ரூம் இருக்குமே தவிர மீதி எதுக்குமே இருக்காது பட் ஆனால் மா மாமல்லபுரத்தில் வந்து கலைக்கல்லூரினே ஒன்று தனியாகவே ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இசை நடனம் பாரம்பரிய மொழி அது எல்லாமே அங்கே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுபரத்தில் சிறுவந்தாடன்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் அங்கே வந்து என்னென்னா பட்டு நெய்யுறது பா பட்டு வந்து இப்போ வந்து நிறையா மோஸ்ட்லி மெஷனில் நம்ம பண்ணிட்டுடிருக்கோம் பட் இருந்தாலுமே இப்போ நம்ப கல்யாணத்துக்குன்னு எடுத்தோனாக்கா எல்லாரும் பட்டு புடவதான் போய் எடுப்போம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிறுவன்தாடு பட்டு புடவைனு சொல்லிட்டு சிறுவன்தாட்டுலையே அது த தையல் மூலியுமாகவே நஞ்சு அதற்கப்பறமேட்டா தான் அதை விற்றுட்டு வராங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை கைவினை பொருட்கள் அப்புறோம் அந்த பானை அதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழமையான பொருள் அங்க போனால் நமக்கு தெரியும் அந்த ஸ்மெல்லு அந்த மண்வாசனை அதெல்லாம் நீங்கள் அந்த ஊர் போனாதான் இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்கே என்னென்ன ஃபேமஸ்னு நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கைவினை பொருள் அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸு இந்த மண் மண் பானை இந்த மண்ணாலான பொருட்கள்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது கைவினை பொருட்கள்லாம் அங்கே நிறையாவே இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ஒர்க்குமே அங்கே நிறையா பண்ணிட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவில் அது வந்து பாண்டிச்சேரியில இருக்கு இப்போ நம்ப பாண்டி மார்கெட்டே போகறோம் இல்லை சண்டே மார்க்கெட் போகறோம் அப்படின்னா அங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு போவோம் ஆனால் அங்கே வந்து நிறையா திங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப்பில் இருக்கும் அதெல்லாம் எங்கே வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் அங்கே பக்கத்தில் இருந்து கைவினை மூலியமாக செஞ்சி அதற்கப்பறம் தான் அங்கே எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சீப்பாகருக்கு அப்படின்னா ஒரெடத்தில் நம்ப செஞ்ச இடத்துலயே போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் சீப்பாக இருக்கும் ஸோ அதை பக்கத்தில் இருந்தே கைவினை பொருட்கள் செஞ்சுதான் அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இசை பள்ளின்னு சொல்லிவிட்டு தனியாகவே ஒன்று நடத்திட்டிருக்காங்க இசைப் பள்ளியின் மீன்ஸ் இசையும் சரி நடனமும் சரி சிலம்பாட்டம் நாதஸ்வரம் இந்த மாரி பழையங்காலத்து இது எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க